ம் உங்கள் ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் அமேசான் போட் ஹெட் ஃபோன் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் உங்கள்டேருந்து வாங்குகிறேன் இட் வாஸ் ஏ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் வைஸ் வந்து நல்லா குட் குவாலிட்டி அப்புறம் காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப காஸ்ட் வைஸ் வந்து ப்ராடக்ட் ஓகே அண்ட் வந்து பிசிக்கல் டேமேஜ் எதுவும் இருக்கிறமாரி தெரியல அப்புறம் பேக்கிங்கும் நல்ல விதமாக பண்ணி கொடுத்துருந்தீங்க தென் ஆர்டர் டெலிவரி போட்ட டூ டேஸ்ல வந்துடுச்சி டெலிவரி பாய் வீட்டிலையே வந்து கொடுத்துட்டாரு டெலிவரி சார்ஜ் அஃபோர்டபுளாக இருந்தது ஃபாட்டி ரூபீஸ் தான் ஆனால் ப்ராடக்டோட ரேட் வந்து ஃபோர் நயன்ட்டி நயன் ஃபோர் நயன்ட்டி நயனுக்கு ஏற்ற ப்ராடக்ட் ஓகே தான் மற்றபடி அடுத்த ப்ராடக்டும் நாங்கள் வாங்கலாம்னு தான் இருக்கோம் என் ஃபிரெண்டு ஒரு ஹெட் ஃபோன் ஆர்டர் போட்டிருக்கான் அவன் ஏர் பாட்ஸ் போட்டிருக்கான் நியர்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ரிவியூஸ்லாம் பார்த்தோம் நல்லா தான் இருக்குது சாடிஸ்ஃபைட் வித் யுவர் ப்ராடக்ட்